நான் மெரிக் கம்பெனி மெஷின் தையல் மெஷின் வச்சுருக்கேன் நான் வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு என்னென்ன வேலை தெரியும்னால் சேரீ ஓரம் அடிக்கிறது லுங்கி மூட்டுறது அப்புறம் நாங்கள் வந்து சைடு பிசினஸாக டெக்ஸ்டைல் ஆர்ட்ரை எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் மெயினாக லாட்ஜுக்கு எல்லாம் பெட் சீட்டு பில்லோ கவர் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து நாங்கள் வந்து லாட்ஜுக்கு வந்து பிளைன் ஒயிட்டு ஃபுல் ஒயிட்டில் தான் கேட்பாங்க மெட்டீரியல் அதை வந்து நாங்கள் வந்து ரோலாக எடுத்துப்போம் நூறு மீட்டரு இரநூறு மீட்டரு அந்த மாதிரி ரோலாக எடுத்துக்குவோம் எடுத்துவிட்டு அவங்களுக்கு பெட்டு சைஸுக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ அந்த அளவு அளந்து அதை நாங்களே கட் பண்ணி கட் பண்ணிணதுக்கு அப்புறம் அதுக்கு நாலு பக்கம் ஓரம் அடித்து அந்த பேர் அவங்க ஒரு பேர் சொல்வாங்க பெட் சீட்டில் அந்த பெட் சீட்டுக்கு ப்ரிண்டு போடுற ஒர்க்கும் நாங்கள் செய்வோம் நான் அதுவும் செய்வேன் அதுக்கு அப்புறம் ஸ்கூல் காலேஜ் அங்கே எல்லாம் வந்து எக்ஸாம் முடித்த ஒடன அந்த யூனிவர்சிட்டிக்கு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு காடா பீஸ் பேக்கில் தான் வச்சு தைச்சி அனுப்புவாங்க அந்த காடா பீஸ் ஆர்டரும் எனக்கு வரும் அப்படி வரும் போது நான் அந்த காடா பீஸ் ஆர்டரும் எடுத்து அந்த பீஸ் வாங்கி அதுவும் என்ன சைஸ்சில் கேட்குறாங்களோ அதை கட் பண்ணி பேக்கு ஸ்ட்ரிச் பண்ணி கொடுப்பேன் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் வந்துச்சுன்னா ஸ்கூல் காலேஜுக்கு ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் வந்துச்சுன்னா அங்கே வந்து கொடி கட்டுவாங்க சாட்டின் கிளாத்தில் அந்த கிளாத்தும் வாங்கி அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அந்த அந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி ஸ்ட்ரிச் பண்ணி கொடுப்பேன் அது இல்லாமல் நான் வந்து ப்ளௌஸு இப்போ தான் தைச்சி பழகிட்ருக்கேன் யூடியூப்பை பார்த்து தான் நான் வந்து ப்ளௌஸ் தைச்சி பழகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதை பார்த்து தான் நான் வந்து பிசினஸ் பண்ணும் போது யூனிஃபார்ம் சேரீ ஆர்டரு வரும் யூனிஃபார்ம் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு அந்த ட்ரெஸும் ஆர்டரு வரும் அப்போ பண்ணும் போது நான் நான் அந்த ஆர்டரை எடுத்து பண்ணும் போது யூனிஃபார்ம் சேரீயும் எடுத்து கொடுப்பேன் அவங்களுக்கு அந்த ப்ளௌஸும் ஸ்ட்ரிச் பண்ணி தர்றது சேரீ ஸ்ட்ரிச் பண்ணி தர்றது அது இல்லாமல் அந்த ப்ளௌஸுக்கு ஒர்க் வச்சு பண்ணி தர்றது அவங்க கிராண்டாக வேணும்ன்னு கேட்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் எனக்கு நார்மலாக பிளைன்னாக இருந்தால் போதும்ன்னு சொல்வாங்க அந்த மாதிரி நான் வந்து அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த கஸ்டமர் வந்து கேட்குற மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன் எல்லா ஒர்க்கும் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இது தான் பொழுதுபோக்கு வேறு பாப்பாவுக்கு நானே யூடியூப்பை பார்த்து மெட்டீரியல் வாங்கி டிஸைன்னாக ஃபிராக் தைக்கிறது அதில் மாடல் பார்த்து அந்த டிஸைனில் தைச்சி ப்ராக்டீஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு தேவையான யூனிஃபார்மு மற்ற எல்லாமே டாப்பு நைட்டி வீட்டுக்கு போடுறக்கு வீட்டுக்கு போடுறக்கு எல்லாமே நான் தான் ஸ்ட்ரிச் பண்ணி கொடுப்பேன்